மழை காரணமாக போட்டெல்லாம் வந்து கடல்ல மாட்டிக்கும் அப்போ வந்து நிறையா சூறாவளி காற்று சுழல் காற்று இந்த மாதிரிலாம் வரும் மழை பெய்யிறப்போ கடல் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கும் அதனால மீனவர்களால் மீன் பிடிக்க போ முடியாது ஏன் ஃபிரெண்டு இருக்கா அவளோட அப்பா இந்தமாதிரி தான் மீன் பிடிக்க போய் சுழலில் மாட்டி அவர் காணாமல் போயிவிட்டாரு அதனால் மழை வரப்போலாம் மீனவங்களை கொஞ்சம் நினைப்பேன் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு சுழல் காத்தோ புயல் காத்தோ வந்தால் அவங்களால போட்டுக்கு போக முடியாது தண்ணி தண்ணியால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க புயல் காற்று அடிக்கும்போது பீச்சு பக்கம் யாராலையும் இருக்கவே முடியாது ஃபுல்லாக காற்று அடிக்கும் வீடு கூட இருக்காது அவங்களுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க என் ஃப்ரெண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா அதனால மீன்லாம் கிடைக்காது மழை காலத்தில் மீன்லாம் கிடைக்காது அதனால் மீன் சாப்பிடுறவங்கனால மீனலாம் சாப்பிடவே முடியாது மீன் பிடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்போ அவங்க வேலை இருக்கும் எப்போ மழை வரும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது மழை வந்து க நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மழை இல்லாதப்போ போனா போட்டில் எதாவது பிரச்சனையோ எதாவது வந்து சிக்கிப்பாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பீச்சில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள யாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது சுழலில் மாட்டுனாங்கன்னா அவங்க உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியாது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதனால் மீனவங்கள்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதைதான் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அவ